தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்துவம் அப்படித்தான் இருக்கிறாங்க அவங்க வந்து ஆடைகள் வந்து வேறு வேறு விதம் அணித்தாலும் எல்லாம் வந்து உடலை மூடிதான் வந்து ஆடைகள் அணியணும் அப்படின்ற ஒரு ஒற்றுமையோடு அந்த ஒரு கொள்கையோடு தான் எல்லாம் வந்து ஆடைகள் வந்து அணிகிறாங்க இப்போ வந்து கிறிஸ்டின் வந்து தலையில் வந்து துப்பட்டா போட்டு முக்காடு மாதிரி போட்டுப்பாங்க இதுவே வந்து முஸ்லீம்கள் வந்து கண் மட்டும் தெரிகிற மாதிரி கவர் ஃபுல்லாக க்ளோ ஃபுல்லாக முழுமையா மூடி அது வந்து பர்தா மாதிரி போடுவாங்க இதுவே இந்துக்கள் வந்து புடவைய வந்து கட்டி முழுமையாக உடலை வந்து மறைச்சுப்பாங்க ஆகும் அதே மூணு மதமும் இருந்தாலும் ஆடைகள் வேறு வேறு விதமான வடிவத்தில் இருந்தாலுமே ஒரு உடலை மூடிதான் வந்து நம்ம வந்து சமூகத்தில் வந்து நடக்கணும் பாரம்பரியத்தோடு அப்படின்னு வந்து பழக்க வழக்கத்தோடு வந்து நடைமுறையில் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்கிறாங்க அப்புறம் உணவு பழக்கம் உணவு பழக்ககிறது வந்து எல்லாம் எல்லாம் ஃபங்ஷனும் கல்யாணம் மா கல்யாணம் அதுக்கப்புறம் வந்து காதுகுத்துவது அதுக்கப்புறம் ஒரு பொ ஒரு பெண் வந்து பூப்பெய்தி விட்டாள் அதுக்கெலாம் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே அது நல்லா முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் உணவு அளிக்கணும் அதை வந்து உணவை வந்து எல்லாேருமே வந்து இல இல வை இல வச்சு அதில் தான் பரிமாறணும் அப்படின்ற ஒரு அப்படின்ற ஒரு பாரம்பரியத்தோடு வந்து அவங்க வந்து எல்லாமே செயல்படுகிறாங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் உறவினர்களை கூப்பிட்டு கூப்பிட்டு எல்லாேருமே வந்து ஆரவாரத்தோடு கொண்டாடணும் அப்படின்ற எண்ணத்தோடு இங்கே வந்து எந்த மதமாக இருந்தாலும் எந்த ஒரு விழா இருந்தாலும் உறவினர்களை கூப்பிட்டு உபசரித்து விருந்து விருந்தோம்பல் வந்து செய்யணுகிறத வந்து பாரம்பரியமாக வந்து நம்மளுடைய முன்னோர்களும் நம்மளுடைய அப்பா அம்மா நம்ம தாத்தா பாட்டி அவங்களெலாம் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லி வளர்க்கறாங்க அதனால எந்த மதமாக இருந்தாலும் அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்துனால் பாரம்பரியமாக நம்ம கலாச்சாரத்தோடு நம்ம வந்து இருக்கிறோம் இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து முஸ்லீம் தான் வந்து ஊதுவத்தி அதே மதம் தான் ஊதுவத்தி ஏற்றுறாங்கனா அது ஒரு கைவினை பொருள் ஊதுவத்தி வந்து முஸ்லீம்களும் ஏற்றுறாங்க இந்துக்களும் ஏற்றுறாங்க கிறிஸ்டினும் ஏற்றுறாங்க அதே மாதிரி ஒளி ஒளிகிற ஒரு விஷயம் அது வந்து இப்போது முஸ்லீம்களும் வந்து விளக்கேத்துறாங்க அதுக்காக பதில் வந்து முஸ்லீம் விளக்கேத்துவங்க மெழுகுவர்த்தியும் ஏற்றுவாங்க கிறிஸ்டின் வந்து மெழுகுவர்த்தி ஏற்றுவாங்க இந்துக்கள் வந்து விளக்கேற்றிட்டு குத்து விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு அதெல்லாம் ஏற்றுவாங்க ஸோ வந்து நம்ம என் என்ன தான் வேறு வேறு மதமாக இருந்தாலும் வந்து அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த வித்தியாசமுமே இருக்காது எல்லாமே சேமாயிருக்கும் கொஞ்சம் மாறுபடும் ஒளி ஒளிகிறது வந்து நம்ம வாழ்க்கையில் எல்லாேருக்கும் இருக்க வேண்டிய விஷயம் அதனால் எந்த மதமாக இருந்தாலும் ஒளிகிற ஒரு விஷயம் இருக்கும் அதனால் வந்து அந்த ஒளிகிறத வந்து எல்லாேருமே வந்து அதை ஏற்று அதை வந்து அதை வந்து ஏற்றினா நம்மளோட வாழ்க்கை தொடங்கும் நல்லப்படியாகிற ஒரு பாரம்பரிய நம்பிக்கையோடு எல்லாமே ஒவ்வொரு விதமாக இருந்தாலும் ஒளி ஏற்றி தான் வந்து தீபம் தீபம் ஏற்றி தான் வந்து கடவுளை வழிப்படுகிறாங்க அந்த ஒரு விஷயத்தில் வந்து எல்லாம் மதமும் வந்து பரஸ்பர நல்ல நல் நல்லிணக்கத்தோடு வந்து செயல்படுகிறாங்க இது வந்து ஒரு கைவினை தொழில் எந்த தொழில் எல்லாம் தொழிலுமே வந்து ஒரு அனுசரித்து எல்லாேருமே வந்து கஷ்டத்த உணர்ந்து ஒன்றுக்கூடி வந்து வேலை செய்கிறாங்க ஸோ இதனால வந்து தமிழ்நாட்டில் வந்து அன்பும் உறவினர்களுடன் சேர்ந்து சந்தோஷமாக என திருவ் விழாக்களாக இருந்தாலும் கொண்டாடுகிறாங்க